எங்களோட தோட்டத்தில் பார்த்துட்டிங்கனா மஞ்சள் கரும்பு வாழை இந்த மாரி பயிர் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு தேவைப்பட்றதுனால மக்காச்சோளம் அந்த மாரி பயிருகளும் நாங்கள் போடுவோம் மஞ்சள் கரும்பு வாழையெல்லாம் பார்த்திங்கனா ஒரு வருடம் அல்லது ஒன்றை வருடங்கள் ஆகிவிடும் அப்போ வந்து எது அது எப்போ வேணா நடவு போகலாம் மஞ்சள் வந்து பார்த்திங்கனா சித்திரை மாதம் போட் போட்டா தான் கரெக்டாக பக்குவத்துக்கு தை மாதத்துல வெட்ற மாரி வரும் வாழை மஞ்ச கரும்பு வந்து எப்போ வேணா பயிரிட்டுக்கலாம் மழை காலத்தில் பயிரிடம் போது பார்த்திங்கனா பயிர் வர அதிக அடிக்கடி மழை பேஞ்சிட்டே இருந்துச்சுனா பயிர் வராது அதனால் மழையும் அதிகமாக பெய்யக்கூடாது அதே சமயம் வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது அந்த மாரி சமயத்தில் போட்டா தான் பயிர் வந்து ஈசியாக முளச்சி வந்து நல்லப் பயிராக தளஞ்சு வரும் இல்லை அப்படின்னா மழக்காலத்து மழை ரொம்ப பேஞ்சிகிட்டே இருந்துச்சு அப்படினா பயிர் வந்து அழுகிரும் அதே வந்து வெயில் அடிச்சிது அப்படின்னா பயிர் தளஞ்சு சீக்கிரமாக வராது வெயிலால் வந்து காஞ்சிப் போகறதுக்கூட அடிக்கடி தண்ணி விட்ற மாரி இருக்கும் அந்த மாரி விடமுடியாத சமயத்தில் காஞ்சிப் போயிரும் பயிர்கள் வந்து காஞ்சிப் போயிரும் அதனால் மழையும் வெயிலும் அந்த மாரி அதிகமாக இல்லாமல் இருக்கிற டைம்மில் வந்து பார்த்துப் போட்டால் கரெக்டாக வந்துரும் பக்குவத்துக்கு எடுத்துரலாம்